ஒன்ஸ் நம்மளுக்கு லேப்டாப் இல்லைன்னா ஃபோன் ஏதாவது ரிப்பேர் ஆகும் போது நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியுதா அது வந்து ரிப்பேர் பார்க்க முடியுதான்னு சில பல பேஸிக்ஸ்லாம் ஹின்ட்டு மாதிரி கூகுளோ இல்லைன்னா யூடியூப் வீடியோஸ்லே வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் சார் அதாவது நார்மலா ஹார்ட்வேரில் ப்ராப்ளமா சாஃப்ட்வேரில் ப்ராப்ளமான்னு ஃபஸ்ட்டு ஐடின்டிஃபை பண்ணிக்கணும் ஹார்டுவேர்லன்னா நம்ம வந்து எதுலையாது கை வைக்கலாம் அதாவது சரி இப்படி இப்படி மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு எதுலையாது மௌஸில் இல்லை கீ போர்ட்டில் இல்லை ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே இந்த மாதிரி ஏதாவது ஒன்னில் மிஸ்டேக்ஸ் இருக்குதுதா அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம் அது இது சாஃப்ட்வேருங்கம்போது நம்மளுக்கு வந்து நம்மளா ஓனா அது வந்து க்ளீயர் பண்ணுவோம் அது வந்து ரிப்பேர் ஆனால் அதை மாற்றிட்லாமா அப்படின்னு நம்ம உடனே இறங்கக்கூடாது ஏன்னா சாஃப்ட்வேருங்கம்போது ஒரு டீட்டைல் இருந்து அவ்வளோ டீடைலுமே டெலிட் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மோஸ்ட்லி டெலிட்டட் பின்ல இருந்து என்னென்ன இதை எடுத்து வச்சுருக்கமோ அந்த ஃப்லிம்மை முதல ஒரு பேக்கப் எடுத்து வச்சுப்போம் எடுத்து வச்சுட்டு அதில் வேற ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாமா ஒவ்வொரு விஷயமா எதுலேயாவது வைரஸ் வந்துருக்கா அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஃபால்ட் ஆகிருக்கா நிறைய லோடு ஆகிருந்தா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகும்போது லேப்டாப் அப்படியே ஸ்ட்ரக் ஆகக்கூடம் இல்லை ஃபோன் ஏதாவது ஸ்ட்ரக்காகக்கூடும் அப்போ அடிக்கடி ஸ்டோரேஜ் க்ளீன் பண்ணணும் அதனால தேவையில்லாத ஃபைல்ஸ்ஸு டீடைல்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ண பார்ப்பேன் ஃபஸ்ட்டஃப் ஆல் செகண்ட் விஷயம் வந்து என்னென்னா இம்பார்ட்டெண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு பேக்கப் எடுத்து வச்சுப்பேன் ஏன்னா நெக்ஸ்ட் அஃப்போ ஒரு வேளை ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு நம்ம ஹேண்டில் பண்ணும் போது அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கணும் அப்புறம் மூணாவது உள்ளவங்க சாஃப்ட்டுவேர் அண்ட் ஹார்டுவேர் படிச்சவங்க ப்ரதர்ஸ் சிஸ்டர்கிட்ட சின்ன எக்ஸ்சாமமில் எனக்கு இந்தமாதிரி எரர்லாம் வருதுப்பா இது ஏதாவது சாம்பிள் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு அவங்கள்கிட்ட கொஞ்சம் கொஷின் கேட்டு அது தெளிவு பண்ணிப்போம் அதுக்கப்புறம் நம்ம அவங்க சொன்னமாதிரி நம்ம பண்ண முடியலன்னா டேரெக்ட் கான்டெக்ட் விசிட்டா போய் நான் பண்ணும்போது எனக்கு இந்த எரர்லாம் அடிக்கடி வருது இந்தமாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் ஃபோனும் சரி லேப்டாப்பும் சரி கனெக்ட் பண்ணம்மோது எதுவும் ப்ராப்ளம் வருதா ஃபோனில் ப்ராப்ளம் இருக்கா இல்லை லேப்டாப்பில் ப்ராப்ளம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அண்ணாக்கிட்ட கேட்டு என்னென்ன மாதிரியான இது இருக்கு அதுமாதிரி கடைகளை பொறுத்த வரைக்குமே இப்போ லேப்டாப் ஃபோன் எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறனால அது ரிப்பேர் பார்க்குறதுக்கு ஸ்டோர்ஸ்மே நிறைய வந்துருச்சு அதனால் அவங்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க இந்த இந்த அப்டேட் வெர்ஷன் ஏற்றணுமா இல்லைன்னா எந்தமாதிரியான இனிமேல் ஃபால்ட் ஆகாமல் இல்லை வேற பான்ட்ஸ் போடணுமா அப்படிங்கறது எல்லாமே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு எடுத்து தந்துடுவாங்க அதை வச்சு நாங்கள் ரிப்பேர் பார்த்து மாற்றிப்போம் உதவி பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க லேப்டாப் ஃபோன் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறவுங்க